ஆ டெய்லர்தான் நீங்கள் யாருங்க

ஹலோ ஆ ஹலோ ஹலோ சொல்லுங்கள் அப்படிங்களா அ அ எப்

அப்படிங்களா நான் கொஞ்சம் வெளியில போய்விட்டு வந்தேன் அப்படிங்களா நான் கொஞ்சம் வெளியில போயிருந்த வெளியில போயிட்டுயிருந்தேன் கடையில் வேலை செய்யறவங்க தச்சுட்ருப்பாங்க அப்படி அப்படிங்களா அ சரி எடுத்துகிட்டு வாங்க சரியான அளவு இருக்கிறதை எதோ சர்ட் ஒன்று எடுத்துகிட்டு வாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கே நார்மல் அதேதான் அதேதான் ரெடி பண்ணிக்கொடுத்திர்றேன் அ இப்போ கொஞ்சம் வேலை இருக்க இன்னும் ரெண்டுநாள் கழிச்சு வாங்க ஆமாம்ங்க

ஆ சரி வரும்போது கொஞ்சம் கரெட்டான அளவு பார்த்து எடுத்துன்னு வாங்க ஆ சரி